பசங்கள் லீவு டயத்துல வந்து இந்த சுற்றுலா போறவங்களுக்குலான் உண்டு கொடைக்கானல் ஊட்டி இந்த மாதிரி போகணுன்னு சொல்லி விருப்பப்படுவாங்க அப்ப சமயத்தில் எல்லாம் பார்த்தீங்கனா கொஞ்ச ரொம்ப ரஷ்ஷாக இருக்கும் அதிலலான் வந்து மக்கள் வந்து போய் சென்றடைய சென்றடைவதற்கு உண்டான எல்லா ஒரு வசதியுமே அரசாங்கம் செஞ்சு கொடுக்கணும் அப்படின்றது என்னோடய கருத்து